எங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக வந்து மேட்டு நிலங்கள் தான் இருக்கும் அப்போ புஞ்சை நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே விளையிறது வந்து மேட்டு இதில் மேட்டு நிலத்துல விளையிற தானியங்கள் தான் அப்படி பார்த்தா சாமை வரகு கேழ்வரகு சோளம் கம்பு மானாவரி அரிசி அதெல்லாம் வந்து நல்லா விளையும் அப்போது நாங்கள் அதிகமாக சாப்பிட்றது வந்து கூழு களி அடை கம்பு அடை ஆரி அடை அந்தமாதிரி தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் ஆனால் அரிசி வந்து எங்களுக்கு இங்கே வந்து அரிசி சாப்பாடு தான் இப்ப சாதம் வந்து சாதம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாள் கூட இருக்கமாட்டோம் சாப்பாடு தான் வந்து இங்கே அதிகமான உணவாக நாங்கள் எடுத்துக்கிறோம் காய்கறிகள் வந்து இங்கே எங்கள் மாவட்டத்தில் நல்லா விளையும் கீரை வகைகள் விளையும் அவத்திக்கீர முருங்கக்கீரை அதிகமாக சாப்பிடுவோம் வ அதேமாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அரிசி பதார்த்தங்கள் அதாவது வந்து அதிர்சம் முறுக்கு சீடை இந்தமாதிரி அரிசியினால் இருக்கிற பதார்த்தங்களை வந்து நாங்கள் அதிகமாக கொடுப்போம் அதேமாதிரி வந்து நெல்வகைகள் நெல்வகைகள் பார்த்திங்கனா கருப்பு அரிசி அறுவதாங்குருவை இதெல்லாம் நாங்கள் விளையிவோம் நாங்களே எங்கள் சொந்தமா ஓனா எங்களோடய நிலங்கள்ல விளையிவோம்